கால்நடை வளர்ப்புங்கிறது ஒரு முக்கியமான தொழில் அதில் சிறு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அந்த கால்நடை வளர்ப்பு அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடியதாக இருக்குது ஏனால் அவங்க குடும்பம் நடத்தறக்கு தேவையான எல்லா செலவுகளையும் அந்த கால்நடை வளர்ப்பு மூலமாகவே அதில் நம்ம அவங்க வாங்கிக்க பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு வந்து என்ன அப்படின்னா நிச்சயமா வந்து அந்த அரசாங்கம் கொடுக்ககூடிய சலுகைகள்லாம் வந்து நுகர்வோருக்கு தெரிஞ்சுதுன்னா அத அவுங்களுக்கு சொல்லுலாம் அரசாங்கம் எப்டி கடன் குடுக்குது அதே மாரி வந்து எந்த மாரி கால்நடைகள் வாங்கலாம் எப்டியெல்லா வந்து தொழில மேம்படுத்தலாம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எங்கெல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுலா நுகர்வோர்க்கு தெரிஞ்சால் நிச்சயமாக விவசாயிகளுக்கு சொல்லலாம் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அதனுடைய அந்த எருவெல்லாம் வந்து எப்படி பயன்படுத்தலாம் அதை எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நுகர்வோர் வந்து கண்டிப்பாக விவசாயிகளுக்கு சொல்லலாம் ஆனால் வந்து இது விவசாயிகளுக்கு மட்டும் நல்லது கிடையாது இவு கால்நடை வளர்க்கிறவங்களுக்கு மட்டும் நல்லது கிடையாது நுகர்வோரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட விவசாயிகிட்டிருந்து பொருளை வாங்கினாங்கன்னா அது நல்ல சிறந்த நல்ல பொருளாக இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்